பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று